ஹலோ ஓலோ ஆட்டோவா ஏங்க எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் இங்கே ஒரு முக்கியமான விசேஷத்துக்குப் போகணும் ஆட்டோ வருங்களா அப்படி வந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக எங்களை கொண்டுன்னு போய் விட்ணும் எவ்வளோ ரேட்டு அங்கேயிருந்து அங்கே கொண்டு போய் உட் ஒன் இப்போயே எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னால் ரெண்டு மணி நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் விடுவீங்களா குறுக்கே நெடுக்க எங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது எங்களை கொண்டு போய் கரெக்டான டைமுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னா ஓலோ ஆட்டோ எங்களுக்கு நீங்கள் வாங்க இல்லை உங்கள்கிட்ட பேசமுடிலனா உங்கள் தலைவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட பேசுகிறேன் உங்களால் முடியலனா சொல்லுங்கள் இந்த டைமுக்கு முடியலனா சொல்லுங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் எங்களுக்கு டைமுக்கு நாங்கள் போயாகணும் குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துல போய் இருக்கணும் எங்களுக்கு ஆட்ரு உங்கள் ஆட்ரு வேணும் நீங்கள் எம்மா நேரத்துக்கு ஆட்ரு கொடுப்பீங்க எப்போ வருவீங்க என்ன சொல்கிறீங்கன்னு அதை முதல்ல எங்களுக்குச் சொல்லுங்கள் நாங்கள் அதனால் நான் அதை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்குன பிறகு தான் ஆட்டோவில் உட்காருவோம் இல்லைனா உட்கார மாட்டோம் இதுக்காக தான் முன்பதிவே நாங்கள் செய்கிறோம் இந்த ஆட்டோவை முன்பதிவு செய்கிறேன்னா ஓலோ ஆட்டோ மட்டும் தான் வருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் முன்பதிவு செய்கிறோம் நீங்கள் கேட்டுக்குன்னு எனக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேருவீங்களா